நான் வந்து பார்த்திங்னா என் வீட்டில் வந்து நான் செய்கிறது வந்து பார்த்திங்னா நான் எ ஆரோக்கியமாக இருக்கணும் நமக்கு எந்த காய்ச்சல் உடம்பு வலி கைகால் வலி அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கள்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எங்கள் ஊரிலே இங்கே நிறைய தக்காளி செடிகளில் வந்து பார்த்திங்னா நிறைய வகையான கீரைலாம் முளைக்கும் அதில் நிறைய பண்ணை கீரை அப்படின்ற ப கீரைலாம் நிறைய முளைக்கும் அதெலாம் பார்த்திங்கள்னா வந்து போய் பறிச்சுட்டு வந்துட்டு வாரத்தில் ஒரு வாட்டி இல்லைனா ரெண்டு வாட்டி இந்த ஆரியம்மாவில் வந்து களி செய்வாங்க அதுவும் அந்த கீரையும் குழம்பும் சேர்த்தி சாப்பிட்டோம்னா எந்த வகையான பிரச்சின உடம்பு வலி காய்ச்சல் வர்றது இந்த பீபி சுகர் அந்த மாதிரின்ற உடல்நிலை பிரச்சினை வந்து எது இருந்தாலும் வந்து பார்த்திங்ள்னா வராது அவ்வளோ சீக்கிரம் அது அவ்வளோ சீக்கிரமாக வராது நம்ம அதை அப்படியே கண்டினியூவாக சாப்பிட்டு வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் அந்த மாதிரி சாப்பிட்டு அது கூட வந்து பார்த்திங்னா பண்ணை கீரைன்ற அந்த கீரை மட்டும் இல்லை நிறைய வந்து இருக்குது பொன்னாக்கன்னி அந்த மாதிரி வந்து நிறைய பேரெலாம் சொல்லுவாங்க வில்லேஜ்ஜில் அந்த மாதிரி கீரைலாம் சாப்பிட்டு வந்தோம் வாரத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அப்படின்னா அந்த வயதானவங்க பார்த்திங்னா அதுதான் ரொம்ப சாப்பிடுவாங்க அரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்னா அந்த மாதிரி ஃரெஷ்ஷான காய்கறி நம்ம வந்து எப்படி பார்த்திங்னா அங்கே நேரடியாக போய் வாங்கிறோம் சந்தையில் போய் வாங்கணும் அதுக்கப்புறம் நாம் விளைச்சத நாமளே சாப்பிட்ணும் அந்த மாதிரி பொருளை சாப்பிட்டா மட்டும்தான் வந்து பார்த்திங்கள்னா ஆரோக்கியமான சாப்பாடு வந்து இப்போ கிடைக்கும் இப்போதைய கால கட்டத்துக்கு வந்து பார்த்திங்னா ஆரோக்கியமான சாப்பாடுனால் நம்ம ஊரில் எதுவும் இல்லை கிராமத்ததில் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் ஆரோக்கியமான சாப்பாடு இப்போ ஆரோக்கியமான சாப்பாடு வந்து கிடைக்கிறது ரொம்ப கடினம் ரிஸ்க்கு அதனால் கிராமத்ததில் நம்ம பழைய சாப்பாடை மறக்காமல் சாப்பிட்றது தான் நல்லது